விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் இந்தியாவில் சமூக ஆதரவே நூறு சதவீதம் இல்லை ஏன் என்றால் ஒரு தொழிலில் லாபம் இல்லை எனும்போது அரசாங்கம் அந்த தொழிலில் லாபத்தை ஏற்படுத்த என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்கிறது ஆனால் காலங்காலமாக விவசாயி நட்டத்தில் தான் பொருட்களை விற்பனை செய்கிறான் அதற்கு எந்த அரசாங்க ஆதரவும் கிடையாது அதேபோல விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பொதுமக்கள் விவசாயி விலை பொருட்களை வாங்குவதில்லை இடைத்தரகரை நம்புகிற அளவுக்கு விவசாயிகளை நம்புவதில்லை அதனாலும் விவசாயி சமூக ஆதரவை இழக்கிறான் இப்படியே விவசாயம் சமூக ஆதரவற்ற நிலையிலும் அரசாங்க ஆதரவற்ற நிலையிலும் இருந்தால் இந்தியாவில் விவசாயம் செய்வதற்கு ஒரு இந்தியன் கூட இருக்கமாட்டான்